ஆ சொல்லுங்கள் மேம் என்ன வேணும் உங்களுக்கு ஓகே ஓகே ஓகே

எங்கள் கிட்ட தான் மேம் இப்போ நீங்கள் வந்து எந்தடத்தை எங்கேருந்து ஏறுனீங்க எந்த பிளேஸ்லேருந்து ஓகே டைமிங் சொல்ல முடியுமா

ஓகே ஓகே மேம் இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஆஃபீஸ் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸ் ரயில்வே ஸ்டேஷன்லையே நீங்கள் அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அவங்க வந்து செக் பண்ணி சொல்லுவாங்கள் கேமரால ஓகேவா நீங்கள் அங் அங்கேயும் கொஞ்சம் டீடெய்ல் கொடுத்துட்டு இல்லை எந்த ஸ் ஸ்டேஷன்ல மிஸ் பண்ணீங்கள் அந்த ஸ்டேஷன்லயே போய்ட்டு அங்கே போய் பார்த்திங்னா அவங்க தான் அங்கே அங்கே இருக்கவங்க அங்கே செக் பண்ணுவாங்கள் இப்போ என் ஆ ஓகே ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து இப்போ நீங்கள் பேங்களூர்ல இது பண்ணாலும் நீங்கள் எங்கே மிஸ் பண்ணீங்கள் எந்த எங்கே இருந்து மிஸ் பண்ணீங்கன்னு தான் கேட்பாங்க எப்படி இருந்தாலும் மிஸ் பண்ணால் கூட இங்கே தான் வர சொல்லுவாங்க ஏன்னா இங்கே தான் செக் பண்ணுறதுக்கு அதனால் தான் நீங்கள் டெரெக்டாக இங்கேயே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க உங்கள்து எது காணும் என்ன காணுனு என்ன மேம் ஆங் கிடைக்குன்னு தான் நினைக்கிறோம் கிடைக்கும் மேம் கிடைக்கும் கிடைக்கும் ஏன்னா கேமரா நாங்கள் சுற்றி வச்சிருக்கோம் ஆமாம் இது ரிசெர்வேஷன் ஆமாம் நீங்கள் கவலை படாதீங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கூடவே வச்சிருக்கணும் அதுவும் பர்ஸ் பேக்லாம் சரி தொலைஞ்சா கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் பர்ஸே வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்கிறிங்களே உங்கள் மேலேயும் மிஸ்டேக் இருக்குதுல்ல மேம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் வச்சுட்டு போயிருக்கலாம் தெரியாதவங்கள்ல அதுதான் சரி நீங்கள் இங்கே வாங்க இங்கேயே கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அங்கே ஓகே ஓகே மேம் நீங்கள் இங்கே வந்து ஃபர்ஸ்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க கொஞ்சம் எப்படி லெட்ரு எழுதி கொடுத்துட்டீங்கனா கிடைக்குதா இல்லையானு பாருங்கள் எஸ் மேம் ம் ஓக் ஓகே மேம் தேங்க் யூ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க வெய்ட் பண்ண சொல்லுவாங்கள் அங்கே இருக்கிற கேமராலாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் அங்கே இருந்து இறங்குனாங்க கொஞ்சம் அவங்க டீடெய்ல்லாம் இருக்கும் அந்த இதிலே நீங்கள் கவலை படாதீங்க கிடச்சுரும் ஓகே மேம் தேங்க்ஸ்